உங்கள் கொட்டை உடைக்கிற பிஸ்னெஸ் பற்றி அதை நீங்கள் எப்படி எதனால் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்க அதில் என்னமாதிரி உ வருமானம் வருது எ அது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இதெல்லாம் விரிவாக சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தொழில் ப என்ன தொழில்ன்னா கொட்டை அடிக்கிற தொழில்தான் அந்த ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தி அஞ் நாலு ரூபாய் தான் அது வந்து ஒரு மூட்டை வந்து எளம்பத்தி ஆறு கிலோ அது ஃபுல்லாக உடச்சா தான் அறுநூ அறுநூறு அறுநூறு ரூபா காசு தருவாங்க அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சு அது அதிலேந்து இந்த சொத்தை தனி ப பத்தை தனி பயிர் தனியாக பிரித்து எடு ர ரகம் ரகமாக பிரித்து எடுத்து அதை அதை த்து ம் கொட்டை நாங்கள் வந்து கூலிக்கு தான் உடைப்போம் அவங்கள்ட உடைச்சு கொடுத்தால் அறுநூறு ரூபாய் காசு தருவாங்க அந்த காசு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை உடைக்க முடியும் உடைக்க உடைப்போம் மறுநாள் ஒரு மூட்டை உடை உடைப்போம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மூட்டை உடைப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகருக்கும் அதனால் கொஞ்சம் ரெண் நாளைக்கு கூட ஒரு மூட்டை உடைக்கிற மாரி வரும் ஒரு நாள் வரும் ம் நாங்கள் உடைக்க உடைச்சு கூலிக்கு உடைச்சு அவங்கள்ட கொடுத்த போது அவங்கள் வந்து வாங்கி அதைப் பதப்படுத்தி அது கோதுமை வச்சு வெளியூரில் நிப்போம் வெளியூர் அனுப்புவாங்க அதை அனுப்பனும் அவங்க அது அது சம்பாரிச்சு ஆனால் அந்த கொட்டை உடைக்கிறதுலேந்து எந் ஒ ஒத்த ரூபாய் குடும் கீழயே போவாது என் தோள்ளேந்து ம் சொத்துலேந்து அதில் இருக்கும் மே பயிர் மேல் இருக்கிற தோள்லேந்து எ ஒரு ஒரு இதுவும் ம் ஒவ்வொரு இது எல்லாத்துக்கும் ஒரு காசு அதுக்கு அதுக்கும் காசு வித்துடுவாங்க ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது அதனால் அதை அந்த வியாபாரம் பண்றவங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்குவாங்க ம் அதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்புறம் வீட்டில் எதுவுமே இதுவாக இருக்காது ஆனால் போன்னை வச்சு அதை பதப்படுத்தி வெளியூரில் அனுப்பணும் அதை எல்லாம் ஒரு ஒரு அரை கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இப்படி தான் விற்பாங்க அவங்க அப்படி விற்று அவங்க சம்பாரித்து அதில் நாங் நாங்கள் கூலிக்கு விப்போம் இல்லை அவங்கட்ட காசு கொடுத்துட்டு அவங்க விற்று அவங்க கொடுப்பாங்க அந்த காசு வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் எங்கள் வீட்டு செலவு அதெல்லாம் வச்சு அதில் அடைச்சுப்போம் அப்புறம் அது இல்லாமல் ம் லோன் பணம் சீட்டு பணம் எல்லாமே கட்டுவோம் கட்டிவிட்டு